சுற்றுலா பயணிகள் அறியாத சில அம்சங்கள் அப்டின்னு பார்த்துட்டோம்னா திருமீயச்சூர் திருமீயச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை கோவில் அந்த கோவில்ல ஒரு துர்க்கை அம்மன் சன்னதி ஒன்று இருக்கு அந்த சன்னதியினரு அந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா அந்த துர்க்கையோட கையில் ஒரு கிளி மாதிரியான ஒரு அமைப்பை சிற்பிகள் வந்து பொறித்திருக்காங்க அந்த கிளி வந்து என்ன ஒரு தத்துவத்தை சொல்லுதுனா அந்த பக்தர்களோட குறை என்னவாக இருந்தாலும் உடனடியாக அதை வந்து துர்க்கையோட காதில் கொண்டு போய் தினந்தோரும் சொல்லிக்கிட்டு அவங்களோட பிரச்சனை தீர்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த கிளியோட வேலை அப்டிங்கிறதில் ஒரு நம்பிக்கையாகவே அந்த ஊர் மக்கள் வந்து வெச்சிகிட்ருக்காங்க அதுக்கு ஒரு அடையாளமாக பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட அந்த கோவிலோட கொடி மரத்தில் எப்பவும் கிளிகள் அமர்ந்தபடி இருக்கும் வ ஒவ்வொரு தடவை மணி அடிக்கும்போதும் அந்த கிளிகளும் சேர்ந்து அதோட அந்த கீ கீ அப்டின்னு சொல்லிகிட்டு அந்த சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்கும் எப்போதுமே அங்கே கிளி சத்தம் கேட்டுகிட்டு இருக்கும் எத்தனை வந்து மணி சத்தம் அடித்தாக்கூட அது பறந்து போகாது அந்த கோவில்லியே இருக்கும் மற்ற உயிரினங்கள் இருந்தாலும் அதிக அளவில் கிளி வந்து அங்கே இருக்கு அது அந்த பக்தர்களோட குறைபாடுகளை அம்பாள் காதில் தினமும் சொல்லிகிட்ருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு